பள்ளி மாணவர்கள் வந்து தவறாமல் பள்ளிக்கு செல்ல முடியாததுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து நம்ம சுற்றுசூழல் அதுலேயும் இப்போலாம் நோய் வந்து ரொம்ப பரவ ஆரம்மிச்சிருச்சி சமீப காலத்தில் வந்து கொரோனா நோயென்ற ஒரு நோய் வந்து பரவ ஆரம்மிச்சிச்சி இந்த நோயில் நம்ம ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அப்புறம் மக்களை வந்து நம்ம இழந்துட்டோம் இதனால அங்கே வந்து ஊரடங்கு போட்டாங்க யாருனாலேயும் பள்ளிக்கு வந்து போக முடியலை இதனால மாணவர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க சிரமமாகவே இருந்துச்சு இன்னொரு காரணம்னு பார்த்தோம்னா தொலைவு மாணவர்கள் வந்து நல்ல தரமான கல்வி வேணும் அப்படின்னா அவங்க வந்து தனியார் பள்ளியை தான் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து தனியார் பள்ளியில் வந்து காசு அதிகம் தரமான கல்வி கிடைக்கும் ஆனால் அரசு பள்ளியில் வந்து காசு கம்மி ஆனால் தரமான கல்வி கிடைக்காது அதனால் வந்து முக்கியமாக கிராமத்து மாணவர்கள் எல்லோருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தொலை தூரமாக இருக்குது அதனால அவங்கனால் தவறாமல் பள்ளிக்கு வந்து செல்ல முடியலை அடுத்து இன்னொரு கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு தரமான கல்வி வேணும்னால் நம்மளுக்கு வந்து தனியார் கல்வியை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருக்குது தனியார் கல்வியில் வந்து அதிகமாக காசு கேட்குறாங்க அதனால வந்து மாணவர்கள் வந்து வேலைக்கு போக வேண்டிய ஒரு நெலைம வந்து படிக்கும்போதே வந்துட்டு வேலைக்கு போக வேண்டிய ஒரு நெலைம சூழல் வந்து வந்துருச்சு இந்த நெலைம வந்து கண்டிப்பாக மாறணும் இன்னொன்று வந்து போதை பொருள் இப்போ இருக்கிற மாணவர்கள்லாம் இந்த காலக்கட்டத்தில் வந்து போதை பொருளுக்கு வந்து அடிமை ஆகி ஒழுங்காக வந்து பள்ளிக்கு வந்து போக மாட்டேறாங்க இன்னொரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு இல்லை அவங்களுக்கு வந்து போதை பொருள் வந்து விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும் மாணவர்களுக்கு வந்து நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் போதை பொருள்கள் எல்லாத்தையும் அழிக்கணும் மாணவர்கள் நெனச்சால் மட்டும் தான் அதை செய்ய முடியும் அவங்க வீட்லேயும் வந்து இதுக்காக உதவணும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் காசு இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் கண்டிப்பாக வானிலை உள்கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ மழைக் காலத்தில் வந்து சரியான காலத்தில் மழை பெய்கிறது இல்லை மழைப் பெஞ்சாலும் ரொம்ப அதிகமாக பெய்யுது எப்போ மழைப் பெய்யுது எப்போ மழைப் பெய்கிறது இல்லைன்னு நமக்கு தெரிகிறது இல்லை மழைப் பெஞ்சதுன்னா பள்ளிக்கு வந்து அரசு விடுமுறை விட்டுடறாங்க அதனாலயே அவங்கனால் தவறாமல் பள்ளிக்கு போக முடியலை இது தான் வந்து காரணம்னு நான் நினைக்கிறேன்